தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கனா கவர்மெண்ட் ஆதிக்கிங்கிறது ப ஒரு பொருளை க இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்குது அதே வந்து கிராமங்களில் எல்லா எப்படி கொடுக்கறாங்க பண்றாங்க அப்படிங்கிறது தான் விரிவாக பாக்கணுங்கிறது ஒரு இது அவங் கொடுக்கறாங்களா இல்லையா இல்லை எல்லா க மக்களுக்கு போயி சேருதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அது நான் பார்த்த அது என்னன்னு க கண்டுபிடித்து அதை ஏ கரெக்டாக பொருளெல்லாம் வந்து சேருதா வரலையா இந்த சேர்மனு பே க மெம்பருக இருக்காங்க அவங்க இதை என்னாச்சு பண்றாங்களா எப்போ எல்லாத்துக்கும் வினியோகம் பண்றாங்களான் நம் கா பார்க்கறோனு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் நாம் நினைக்கிறோம் அவ அப்படி இருக்குதா இல்லையானு ஒன்று இனிமேல் தான் கண்டு பிடிக்கணும் ஏன்னா இப்போ சூழ்நிலையே வேறே தே இதில் இருக்குது இனி எப்படி வருன்னு தெரியல க கா வர்ற காலமெல்லாம் எப்படி இருக்குன் தெரியல இப்பதைக்கி உப்ப எல்லாக்கு ஓரளவுக்கு கவர்மெண்ட்டு செஞ்சிட்டிருக்குது அதே நம்மளுக்கு வினியோகம் பண்ணிட்டும் இருக்காங்க சிலதெல்லாம் இன்னும் போச்சு அது நாம் ஏன்னு கேட்கறக்கு ஆள் இல்லை ரெண்டாவது க போ கோ ஜனங்களுக்கு ஓரளவுக்கு வருது பூராக வருதுன்னாலும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு வருது